நம்பளுக்கு தண்ணி வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் தான் கார்ப்பரேஷன் வாட்டர் தண்ணி வரும் தண்ணி வந்த வரும்போது பார்த்திங்கனா கலங்கலாக வரும் அப்படி கலங்கலாக வந்தால் அந்த தண்ணியை வந்து நம்ம சுடவச்சு ஹீட் ஹீட் பண்ணி அதை சுடவச்சு ஆரவச்சு அதுக்கப்புறம் குடிச்சோன்னா நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் அதேதான் நம்ப வந்து வீட்டில் வந்து இது பண்ணுவாங்க அதற்கடுத்து பார்த்திங்கனா ஃபில்ட்டரு வீட்டில் ஃபில்ட்டர் போட்டு இப்போ ரீசண்ட் ரீசண்ட்டாக போயிருச்சுன்னா ஆரோ ஃபில்ட்டரு அந்த ஃபில்ட்டர் இந்த ஃபில்ட்டருன்னு போட்டு யூஸ் பண்ணுறாங்க அந்தமாதிரி ஃபில்ட்டர் போட்டு யூஸ் பண்ணுறாங்க இப்போ ரீசண்ட்டாக பார்த்திங்கனா பழைய காலத்துலெல்லாம் பார்த்திங்கனா தண்ணியை வந்து பானையில பானையில வச்சுதான் வந்து குடிப்பாங்க ஏன் பானையில வச்சு குடிப்பாங்கன்னா அந்த பானையில வந்து கெட்ட வந்து பானையில இழுத்துரும் தண்ணியும் குளிர்ச்சியாக இருக்கும் அதனால பானையை வச்சு குடிப்பாங்க பானையை வச்சு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது நம்பளுக்கும் நல்லது ஃபிரிட்ஜில் வச்சு தண்ணி குடிக்ககூடாது அதனால பானையில வச்சு குடிக்கிறாங்க இதுதான் வந்து வீட்டு முறை